அண்ணா பால் பண்ணையாண்ண அதுதாண்ண தனு பால் பண்ணையாண்ண அதுதான் ஒரு ஒரு அம்மா சொன்னாங்கண்ணா இங்கே கொஞ்சம் நல்ல பால் பண்ணையாக இருக்குது மொதல் முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு ஏன்னால் அவங்க நல்ல பால் பண்ணை அவங்க அப்பா காலத்திலருந்தே நல்லா வெச்சுருக்காங்க அப்படி நல்லா தெரிஞ்சவங்க தான் அதனால் நீ போப்பா அங்கே அப்படின்னு சொன்னாங்கண்ணா அதனால் தாண்ண பண்ணிணேன் நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில்ண்ண அங்கே அந்த அந்த கலெக்ட்ரு ஆ கலெக்ட்ரு ஆஃபீஸ் ஒட்டிதானேண்ண ஆ அந்த சைடில் வைக்கலான்னுண்ண பக்கத்தில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதுலருந்து நூறு லிட்ரு ஐம்பது லிட்ரு ஃபஸ்ட்டு கொடுங்கண்ண ஆ விற்கிதான்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பன்னீரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஐம்பது கிலோ ஆ வேறு என்ன வேறு என்னண்ண இருக்குது ஆ ஓகே ஆ சரிண்ண ஆ மீதியெலாம் ஓட ஓட வாங்கிக்கலாமாண்ண

ஓகேண்ணா ஓகேண்ணா

இது மாதிரி ஏதோ ஒரு பொருள் ஓடலேன்னா நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமாண்ண எடுத்துக்குவீங்களாண்ணா

சரிண்ண சரிண்ண நீங்கள் பால் வந்து எண்ப நூறு வேணாண்ணா ஏன்னால் இப்போ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப் போகிறேன் ஆ இப்போ எண்பது எடுத்துக்கலாண்ணா ஆ மீதியெல்லாம் மீதியெல்லாம் நம்ம கணக்கு போட்டோம்லண்ணா அதே கணக்கில் எடுத்துக்கலாண்ண அது ஒரு நாற்பது இது ஒரு பன்னீர் ஒரு ஆ ஓகேண்ணா இது ரேட் எவ்வளோண்ண வருது பாலு ஒரு லிட்ரு அண்ணா நம்மளுக்காக கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணா ரேட்டு நான் நான் எவ்வளோக்கிண்ண விற்கறது ஓகேண்ணா வாங்குவாங் ஓடிவிடுமாண்ண அப்படிங்களா பன்னீர் எவ்வளோண்ண வருது பன்னீர் பன்னீர் எவ்வளோண்ண வருது அப் ஆ ஓகேண்ணா இது தயிர்ண்ணா ஆ ஓகேண்ணா இருபது ரூபாய் இருபது ரூபா போட்டுக்கலாமாண்ண தயிர் அப்படிங்களாண்ண ஓகேண்ணா சரிண்ண இப்போது

ஓகேண்ண சரிண்ணே ஒரு இருபது ரூபா இருபது ரூபா போடுறது சரிண்ணா இப்போ பிரச்சின இல்லைண்ண இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஏதோ கொஞ்சம் போட்டு ஒரு தம்பிகிட்ட கொடுத்து விட்றீங்களாண்ண செக் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு தானேண்ணா ஆ ஓகேண்ணா அதெல்லாம் டான்னு வாங்கிக் கொடுத்துருவேண்ண ஆ ஆ ஓகேண்ணா நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களாண்ணா ஆ ஓகேண்ணா நம்ம அது அந்த இறக்குமதி ஏற்றுமதியில் கொஞ்சம் லேட்டாக்கிடாதீங்கண்ணா அப்புறம் இதாக ஓகேண்ண அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்கண்ண சரிண்ண பாருங்கண்ணா ஆ நன்றிண்ணா